வெளியில் பார்ட்டி வந்து இப்போ வந்து நம்ம அதை பெரிய கல்யாண வீடு இதெல்லாம் அப்படின்னா ஒரு பா பார்ட்டி வைக்கிறது பார்ட்டி வைக்கிறது தான் பேச்சுலர் பார்ட்டிங்கிறாங்கல்ல அதை மாதிரி வெளியே பார்ட்டி வைக்கிறது தான் இது அந்த பேச்சுலர் பார்ட்டிக்கு வந்து பெரிய காரணம் என்னென்னால் சா குடிக்கிறது மதுபானத்தை மதுபானமானது குடிக்கிறது தான் அது வந்து பேச்சுலர் பார்ட்டிங்கிறாங்க எந்த பார்ட்டி எடுத்தாலும் இப்போ அந்த குடிக்கிறதுன்னு ஒன்று வந்துடுச்சு முதல்லாம் பார்ட்டின்னால் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி அப்படி அப்படி இருந்ததை வந்து இப்போ வந்து குடிக்கிறது பார்ட்டின்னாவே என்னான்னால் குடிக்கிறது மதுபான குடிப்பு அந்த மதுபானத்தில் வந்து குடிக்கிறது தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அது வேறே அதை தவிர்த்து வேறே இதுக்கு போனீங்கன்னால் எல்லோருமே இப்போ குடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க எல்லோருமே ஆண் பெண் எல்லோருமே சமநிலை சமநிலையில் தான் இருக்காங்க ஏன்னால் எல்லோருமே ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து எல்லோருமே எனக்கு அந்த ஃப்ரீடம் இருக்குது நானும் போகிறேன் நானும் போகிறேன் அப்படின் சொல்லிவிட்டு சின்ன குழந்தைங்க கூட அங்கே போகிறாங்க ஏன்னால் மதுபானம் வந்து குடிக்கக்கூடாது ஏன்னால் கிராமத் முதல்லலாம் கிராமத்தில் வந்து அங்கே ஒரு சில பேர் தான் குடித்துட்டு வந்தாங்க அந்த இதை அப்படி அப்படியே எல்லோருமே இப்போ குடிக்கறதுக்கு ஆரம்மிச்சிட்டாங்க அதுக்கப்புறந்தான் கிராமத்தில் வந்து பண்டிகைன்னால் அருமையாக இருக்கும் ஏன்னால் ஏழு நாள் பண்டிகை எட்டு நாள் பண்டிகை இப்போ ஒம்பது நாள் பண்டிகை இதில் எல்லாமே சூப்பர் சூப்பராக போட்டு வச்சிருப்பாங்க அதில் வந்து அதில் வந்து தெருக்கூத்து இதெல்லாம் வேறே லெவல் அட்டகாசமாக இருக்கும் அப்படி பார்த்து எல்லோருமே அந்த இதை பண்ணி பண்ணி அந்த கிராமத்தில் இப்போ பண்டிகை இதெல்லாமே சூப்பராக பண்ணுவாங்க ஏன்னால் அந்த பண்டிகையெல்லாம் கிராமத்தில் எல்லோருமே வம்சாவழியாக வந்து வந்து வந்து வந்து அந்த பண்டிகையை வந்து இது பண்ணுவாங்க அதனால அவங்களுக்கு வந்து அந்த எல்லா அந்த ஒரு பண்டிகைன்னால் அது இப்படி தான் இருக்கும் பொங்கல்னால் அது இப்படி தான் செய்யணும் தீபாவளின்னால் அது இப்படி தான் பண்ணணும் சித்திரக்கனினால் அது இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து வம்சாவழியாக அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அதனால் அவங்க வந்து இந்த தலைமுறை தலைமுறையாக அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து அதை வந்து பயன்படுத்திகிட்டே வந்துட்டிருக்கறாங்க